இப்போ தொழில் நுட்பத்தில் பார்த்துட்டிங்கன்னா டிராக்டர்கள் தான் அதிக உற்பத்தி செஞ்சிட்டு வர ஒரு ஒ ஒன்றாக இருக்குது ஏன்னா இது வந்து அதிக விவசாயிகளுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு வந்து ரொம்ப உதவியாகவும் இருக்குது நாம் ஒரு பத்து பேர் செய்கிற வேலையை டிராக்டர் இருந்தால் நம்ம ஒரு ஆளே செஞ்சிக்கலாம் ஏன்னா பத்து பேர் கொடுக்குறக்கு வேலை சம்பளமும் நமக்கு கைக்கு வரும் நம்ம வந்து டிராக்டர்க்கு வந்து டீசல் மட்டும் வி ஊத்துனால் போதும் அதுக்கு உண்டான செலவை மட்டும் நம்ம பண்ணுனால் போதும் ஏன்னா நம்ம வந்து ஒரு மூணு ஏக்கரா காடாக இருந்தாலும் நம்ம உழுவுறதுக்கு வந்து டிராக்டர்ல உழுதுக்கலாம் ஆனால் ஆள் கூலி போட்டு பண்ணால் நமக்கு வந்து காசு அதிகமாகருங்காட்டி ரொம்ப விவசாயிகள் வந்து டிராக்டர் வாங்குறதுக்கு வந்து ரொம்பவுமே ஆர்வம் காட்டிட்டு வராங்க அப்புறம் வந்து ஃபோன் ஃபோன் வந்து இருக்கிறங்காட்டி ரொம்பவுமே ஈஸியாகவும் இருக்குது நாம் நம்ம வேற பக்கம் காட்டுக்கு வேணா உழுவ போகணும்னா அங்கேருந்து ஒரு அவருக்கு வந்து நம்ம கால் பண்ணி கூப்பிட்டா போதும் நம்ம போய்க்கலாம் அது வந்து ரொம்பவுமே ஈஸியாருக்குது ஏன்னா முதல்லலாம் பார்த்திங்கன்னா வந்து வீட்டுக்கு வந்து கூப்பிட்டுவாங்க இப்போலாம் ஃபோன் பண்ணாலே நம்ம வந்தாயி வண்டிக்கு வீட்டெடுத்து நம்ம வீட்டுக்கே போய்டலாம் போனதுக்கப்புறமா தான் அங்கே ஈஸியாகவும் இருக்குது என் குடும்பம் வந்து ரொம்ப வளர்ச்சியாகுறதுக்கு டிராக்டர் வந்து ஒரு முக்கிய பங்காருக்குது அதுக்கப்புறம் வந்து ஃபோன் மூலயமா நம்ம மற்ற பக்கம் எங்கே வேணாலும் கால் பண்ணி பேசுகிறப்ப ஈஸியாருக்குது அதனால் வந்து எங்கள் குடும்பம் ரொம்ப வளர்ச்சியாகிட்டு வருது